கடலூர் மாவட்டம் ரொம்ப ரொம்ப சீர் கேடா கிடக்கு யாரும் என்னென்னு கூட கண்டுக்க மாற்றாங்கள் லஞ்சம் ஊழல் அது இதுன்னு போயின்னு இருக்கு அதுவும் பெட்ரோல் விலை ரொம்ப ஓவராக இருக்கு அதுவும் வந்து லஞ்சம் வாங்கின்னு போயிக்கின்னு வந்துகின்னு அதிகமாக வந்து போலீஸ்காரங்க ஹெல்மெட் இல்லை அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிக்கின்னு ஏதாவது ஒன்று லஞ்சம் வாங்கின்னு இருகாங்கள் அவங்க டார்ச்சரும் பெரிய டார்ச்சராக இருக்கு இதுக்கு நாங்கள் என்ன செய்கிறதுக்கு போகிறதுக்கு வருதுக்கு நீங்கள் இந்தமாதிரி பண்ணிக்கின்னு இருந்தால் நாங்கள் என்ன சொல்லலாம் போகலாம் எதுன்னா ஒரு முடிவு சொல்லுங்கள் மக்கள் இருக்குணுமா வாழணுமா என்ன பண்ணணும் இதுமாதிரி போய்க்கின்னு இருந்தால் மக்கள் இருக்கிறதா என்ன செய்யலாம் இது தமிழ் நாட்டுக்கு ஏதாவது ஒரு வழி காட்டுங்கள் இதை மாதிரி கடலூர் மாவட்டம் ரொம்ப இந்த மாதிரி போகுது வருது மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து செத்துகின்னு இருகாங்கள் பாதி பேர் வந்து உடம்பு சரி இல்லாம சாகுறாங்கள் பாதி பேர் வந்து பெட்ரோல் விலையில சாகுறாங்க பாதி பேர் வந்து லஞ்சம் ஊழல்லில் சாகுறாங்க பாதி பேர் இந்தமாதிரி செத்துகின்னு இருந்தால் அப்புற தமிழ்நாடு இருந்சின்னா இந்தியா எப்படி இருக்கும்